வணக்கம் கேப் ஆஃபீஸுங்களா நான் நம்ம ஆஃபீஸில் தான் புக் பண்ணியிருந்தேன் எதுக்குன்னா திருப்பூரில் காலையில் ஏழு மணிக்கு எனக்கு இன்ட்ருசிட்டி ட்ரெயினு ஆனால் கேப் புக் பண்ணி நான் ஆறுமணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தேன் அவங்க வரவே இல்லை நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் நான் ஒன்று ஐம்பதுக்கு சென்னையில் இருந்தால் தான் மூணு மணிக்கு எனக்கு அங்கே இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணியிருக்க முடியும் ஆனால் ஆறு மணிக்கு நான் புக் பண்ணிண உங்கள் கேப்பிலேருந்து கார் வரவே இல்லை எனக்கு வ ஏழு இருபதுக்கு மேலே தான் வருது ட்ரெயின் போனதுக்கப்புறோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஜீபே பண்ணிவிட்டேன் அதை தயவு செய்து எனக்கு நீங்கள் ரிட்டன் பண்ணிடுங்க ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது நம்ம கேப்பில் புக் பண்ணிணா சரியான நேரத்துக்கு ட்ரைவர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதுனால தான் நான் நம்மளுடைய கேப்பில் நான் புக் பண்ணிணேன் ஆனால் வரவே இல்லாதது எனக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது இதை கம்ப்ளைண்ட்டாக எடுத்துக்கோங்க அந்த ட்ரைவரை நீங்கள் கூப்பிட்டு கண்டிப்பாக விசாரிக்கணும் ஒரு கஸ்ட்டமர் ஒரு கஷ்ட்டத்தின் மத்தியில் கரெக்ட் டைமுக்கு போய் சேரணும்ங்கிறக்காக உங்கள் கிட்ட புக் பண்ணிணா இப்படி இனிமேல் பண்ணக்கூடாது நீங்கள் நான் அனுப்புச்ச பணத்தை நீங்கள் எனக்கு ஜீபே மூலமாகவே எனக்கு திரும்ப அனுப்புச்சிருங்க